வரலாம்மா வாங்க என்ன வேணும் என்ன புக்குமா வேணும் ஸ்டோரி புக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெப்ட்டில் திரும்புனீங்கன்னா அங்கே நிறைய ஸ்டோரி புக்லாம் இருக்கும் லிஸ்ட்டுலாம் ஒட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அந்தப் புக்கை எடுத்துக்கலாம்மா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுக்கலாம்மா அதுக்குமேலே தாண்டி வச்சுருந்தீங்கன்னா ஃபைன் உண்டு ஃபைன் டுவெண்டி ருப்பீ புக்கு காணாமப் போயிருச்சுன்னா ஃபிஃப்டி ருப்பீ கட்டணும்

சைன் போடுங்கம்மா ஆமாமாம்மா டேட் உங்கள் நேமு என்ன டிப்பார்மெண்ட் படிக்கிறீங்க எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன் போட்டு போங்க இந்தப் புக்கில் உள்ள நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் எழுதுங்க கரெட்டாக புக்கை கொடுத்துறணும்மா டேட் அந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துறணும் டைம் தாண்டிட்டுன்னா நீங்கள் ஃபைன் கட்டுற மாரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஆமாம்மா வேறு எதாச்சும் புக் வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய புக் இருக்கு இந்த ரேக்கில் ஸ்ட்ரைட்டாக போனால் லெப்ட்டில் இருக்கும்மா ஆமாம்மா லிஸ்ட் ஒட்டிருப்பாங்க அங்கே உங்களுக்கு என்ன புக்கு வேணும்ட்டு ஸ்டோரின்ட்டு அது உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் ஒகேம்மா வேறெதாச் புரியலம்மா நாங்கள் வச்சுப்போம் நீங்கள் புக் கொடுத்தவுடனே திரும்ப ரிட்டன் வாங்கிக்கலாம் ஓகேம்மா வேறெதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமா ஆ ஓகேம்மா தேங்க் யூ